எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கனா பாரம்பரிய விளையாட்டுனா கபடி விளையாடுவோம் அப்புறோம் நொண்டி விளையாடுவோம் அப்புறம் பம்பரம் கோலிக்குண்டு அப்புறம் கில்லி கில்லிதாண்டு இதெல்லாம் பாரம்பரியமாக எங்கூர்ல வெளையாட்றது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மழைக்காலத்துல பார்த்திங்கனா குண்டு விளாடுவோம் அப்புறோம் வெயில்காலம் வந்தால் கில்லிக்கட்டம் விளையாடுவோம் அப்புறம் பச்சக்குதிர தாண்டுறது அப்புறோம் கண்ணாமூச்சி இதெல்லாம் கண்ணாமூச்சி விளாடுவோம் அப்புறம் கி கொ உட்காந்து பசங்கெல்லாம் உட்காந்து முன்னாடி உட்காந்து வந்து கியாக்கியா தாம்பலம் அப்படின் ஒரு ப அது கிச்சிக்கிச்சு மூட்டி அது அது ஒரு ஒரு கேம் இருக்குது அந்த கேம் விளாடுவோம் ரொம்ப அதி அதிகமாக விளையாட்றது பார்த்திங்கன்னா இந்த கில்லி கில்லி க கில்லிக்கட்டம் அது பேரென்ன பம்பரம் கோலி கோலிக்குண்டு இதெல்லாம் விளாடுவோம் எறிகுச்சி எறிகுச்சின்னா இப்போல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் எறிகுச்சி வந்து ஊரே இருக்கிற கிராமத்தையே சுற்றி வந்திருவோம் அந்த கே விளையாட்ட வச்சிக்கிட்டு அந்த விளையாட்டை ஆரம்பிச்சோம்ன்னா ஒவ்வொருத்தனும் வந்து சேர்ந்துருவாங்க சேர்ந்து எல்லா பசங்களும் குட்டி பசங்க எல்லாம் இருக்கிற எல்லா பசங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த விளாடுவோம் எறிகுச்சியெல்லாம் வந்து பம்பரத்துக்கு சொல்லவே வேணாம் சின்னவங்களிலேருந்து பெரியவங்களிலேருந்து எல்லாம் வயசானவங்க மொதல்க்கொண்டு வந்து சேர்ந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி விளாடுவோம் அது நேரமும் தெரியாது பொழுது போகிறதும் தெரியாது போய்க்கிட்டே இருக்கும் அது காலையில் ஆரம்பிச்சோம்ன்னா மதியானம் சாப்பிட போனால்தான் இல்லைன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்போம் அதேமாதிரி கோலிக்குண்டு கோலிக்குண்டு அப்படிதான் மழைக்காலம் முடிஞ்சுசின்னா அது கரெட்டாக அது கோலிக்குண்டு சீசன் வந்துரும் கோலிக்குண்டு ஆரம்பிச்சோம்னா விளாண்டுக்கிட்டே இருக்கவேண்டியதுதான் அதிலையும் பார்த்திங்கனா வயசு வித்யாசமெலாம் கிடையாது பெரியவங்களும் விளாடுவாங்க கல்யாணம் ஆகாத சின்ன குழந்தைலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்களிலேருந்து அறுபது வயசு அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்து கோலிக்குண்டு விளாடுவாங்க இது எங்கள் ஊர் சைட்டுல விளாடுவோம் நாங்கள் மற்ற சைடை பற்றி எங்களுக்கு தெரில அதிலயே கோலிகுண்டுல பார்த்திங்கனா பேந்தா அப்படின்னு வச்சு விளாடுவோம் டீம் பிரித்து விளயாட்றது அது பார்த்திங்கனா பயங்கர சண்டையாக போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேம் எங்களுக்கு வந்து பிடிக்கும் கபடி வந்து பாரம்பரியம் தமிழ்நாட்டு பாரம்பரியமான விளையாட்டு அது அதெல்லாமே எங்கள் ஊர்லேயும் அது கபடி விளாடுவோம் கபடி விளையாண்டம்னா அது லோனா ஒரு டைம் வச்சு விளாட்றது பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் வச்சு விளாட்றது இன்னைக்கு நிறையா அதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல கபடி வந்து பிரஸித்தி பெற்றாயிடிச்சு இந்திய லெவல்லையும் எல்லாத்துக்கும் தெரியாதவங்களே தெர்யல உலகளவில் கபடி வந்து பெரிய லெவல்ல ஆயிடிச்சு இப்போ நான் சொல்கிற அந்த மூணு கேம் இருக்குது பாருங்க கோலிக்குண்டு எறிகுச்சி பம்பரம் கில்லிதாண்டு கில்லிதாண்டும் அப்படிதான் டீம் போட்டு விளாடுவோம் டீம் போட்டு விளாடுவோம்னா ஒரு நாலு பேர் இப்போ எப்படி கிரிக்கெட் கபடி எல்லாம் டீம் போடுறோம் அதுமாதிரி கில்லிதாண்டுதலுக்கு டீம் போட்டு விளாடுவோம் அது என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன குழிமார்ருக்கும் அந்த குழியில அந்த கில்லியை வச்சு தூக்கி வீசுவோம் அது எவ்வளோ தூரம் போது யார் கைலியும் கேட்ச் பிடிச்சா அவுட் கேட்ச் பிடிச்சா அது அவுட் கேட்ச் பிடிக்காத அளவுக்கு தாண்டி தள்ளிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து பாயிண்ட்டாயிடும் அதுக்குள்ளே ஓடி எடுத்துகிறது அங்கேயிருந்து அங்கேயிருந்து மறுபடியும் ஒரு அடி அடிச்சு அது எவ்வளோ தூரம் போது அதுக்கப்புறோம் ஒரு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க மூணு சான்ஸ் கொடுத்தோனே மூணு சான்ஸ்லேயும் மூணு வாட்டி என்ன பண்ணுவோம் மூணு வாட்டி அடிக்கணும் அதை அடிச்சு எவ்வளோ தூரம் போது அங்கேயிருந்து அப்புறம் அளப்பாங்க அங்கேயிருந்து அளந்து அதில் பாயிண்ட் வரும் இந்த கில்லிதாண்டு அடிக்கிறப்போ எவ்வளோ தூரம் போய் விலுவுதோ அங்கேயிருந்து அந்த குச்சியை எடுத்து அளந்து அதில் ஒரு இ முப்பது அறுபதுன்னு வரும் ஸ்டெப் அந்த கு குச்சியில் பெரிய குச்சியில் கில்லி சின்னதாக இருக்கும் அந்த கட்டம் பெரிய கட்டம் அந்த கட்டம்னால் அளப்போம் அந்த கட்டம்னால் அளந்து எங்களுக்கு நான் எங்கள் டீம் எவ்வளோ பாயிண்ட் எடுக்குதுன்னு பார்ப்போம் அவங்கள் டீம் எடுக்கமுடில்லனா நாங்கதான் ஜெயிச்சமாதிரி அது கில்லிக்கட்டம் குண்டு வந்து சொல்றமாதிரி பேந்தா பேந்தா கேம் அந்த கேம் பேர் பேந்தான்னு சொல்லுவாங்க அது விளாடுவோம் அது இல்லாமல் லாக் லாக்குன்னு வச்சு விளாடுவோம் ரெண்டு குண்டு உள்ளே போட்டுட்டணும் ஒரு கையில் ஒரு குண்டு வச்சிக்கணும் அது வந்து இன்டிஜுவல் கேம் தான் அது லாக்குன்கிறது இன்டிஜுவல் கேம் தான் நீ அடிச்சோம்னா அது ஒரு பாயிண்ட் அதுக்கு என்னது தீப்பெட்டி அட்டைதான் தீப்பெட்டி அட்டை வந்து பந்தைய பொருள் அது இப்போ காசு கட்டி விளாட்றம்ல அதுமாதிரி தீப்பெட்டி ரெட்டைக்கிளி அட்டைதான் இவ்வளோ இவ்வளோ காசு சாதாரண இப்போ மெழுகுத்திரி தீப்பெட்டின்னா அது ஒருபா அதுனால் ரெண்ட்ருபா அந்தமாதிரி விளாடுவோம் அதில் முக்கியமாக இந்த ரெட்டைக்கிளி தீப்பெட்டியிலதான் எங்கள் ஊர் ஊராக போய் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி தேடி வச்சு டப்பா டப்பாவாக சேர்த்து வச்சிக்குவோம் அப்போ தூக்கி அடிக்கிறப்போ அதில் பாயிண்ட் கெடைச்சின்னா அந்த ரெட்டைக்கிளி தீப்பெட்டியை வந்து கொடுக்கணும் இல்லை தோத்துட்டோம்னா அதை சேர்த்து வச்சு யார் அதிகமாக ஊரில் சேர்த்து வச்சிருக்கிறா நான்தான்டா நீதான்டான்கிறமாரி யார் அதிகமாக சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்கள்ட கடன் வாங்கி ஒரு வேலை தோத்துட்டோம்னா கடன் வாங்குவோம்ல காசு அந்தமாதிரி இன்னைக்கு குண்டில் தோத்துவிட்டா என்ன பண்ணுவோம் மறுபடியும் காசு அது கொஞ்சம் கடன் கொட்றா நான் அவன்டையே வாங்கி அந்த லாக் விளாட்றது இது வந்து கோலிக்குண்டு அப்புறம் என்ன எறிகுச்சி அது எறிகுச்சி எப்படி விளையாடுணுன்னா எறிகுச்சியை ஒருத்தன் தலைக்குமேல வச்சு பிடிச்சிக்கணும் பின்னாடியிருந்து ஒருத்தன் தூக்கி த தள்ளிவிடுவான் அவன் தள்ளிவிட்டு ஓடி போயிடணும் அப்படி ஓடுறதுக்கு முன்னாடி இவன் போய் தொட்டுவிட்டானா அவன் அவுட் மறுபடியும் அது பண்ணணும் அப்பறம் என்ன பண்ணணும் இங்கேயிருந்து அந்த குச்சியை தள்ளிகிட்டு போய் வேறு எங்கேயாவது தள்ளி விடணும் தள்ளிவுட்றப்போ என்ன பண்ணணும் ஒன்று நம்ம வச்சிருக்கிற குச்சியை வந்து ஒரு கல்லுமேலே இருக்கணும் கல்லுமேலே இருக்கணும் அந்த கல்லுமேலே இல்லாமல் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை தொட்டுட்டோம்ன்னா அப்போ நான் இப்போ நான் குச்சி நான்தான் அவுட்டாகியிருக்கேன் நான்தான் தொடணும்ன்னா நான் போய் ஒருத்தனுக்கு பு கல் கல்லுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை தொட்டுடோட்டனா அவன்தான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு ஓடணும் எல்லாத்தையும் பிடிக்கணும் ஒவ்வொருத்தரையும் து தொரத்திக்கிட்டு ஓடணும் இது ரொம்ப இன்டரஸ்ட்டாக இருக்கும் பயங்கர செம்ம ஜாலியாக இருக்கும் விளையாட்றப்ப இந்தமாதிரி நிறைய ஒரு நான் சொன்ன ஒரு நாலு விளையாட்டை வந்து பார்த்திங்கனா ரொம்ப எங்கள் ஊரில் ரொம்ப பாரம்பரியமான்றதைவிட அதிகமாக விளையாடுறது அதிகமாக விளையாடுறது அப்பறம் பொங்கல் இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் இந்தமாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பானை உடைக்கிறது பானை உடைகிறது எல்லா ஊர்லேயும் இது எல்லா ஊர் கிராமத்திலையும் நடத்துவாங்க அதுமாதிரி எங்கள் ஊர்லேயும் அதுமாதிரி நடத்துவாங்க அது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அது நடுவில் பானையை கட்டி தொங்கவிட்டுட்டு அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கேம் பானை கட்டி விளாட்றது அப்பறம் அப்பறம் என்ன அப்பறம் நார்மலாக இப்போதான் வந்த மாதிரி எல்லாருமா எல்லோருமே என்ன பண்ணுறோம் வாலிபால் கிரிக்கெட் அதெல்லாம் இப்போ விளாட்றோம் பாரம்பரிய விளாட்டுனா நான் சொன்ன அந்த நாலு விளையாட்டுதான் எங்களை பொருத்தளவு இந்த சைட்ல அப்புறம் கபடி வந்து பாரம்பரியமாக விளையாடுறது எல்லோரும் அவ்வளோதான்